இப்போ கடலூர் மாவட்டத்தில் எடுத்துகிட்டிங்கன்னா நிறைய கோவில்கள் சிறப்பு வாய்ந்த கோவில்களெல்லாம் இருக்குது இப்போ சிதம்பரம் நடராஜர் கோவில் இருக்குது அங்கே வந்து நாட்டியாஞ்சலியெல்லாம் நடத்துவாங்க வருஷா வருஷம் அதுக்கப்புறம் வந்து அங்கே நான்கு வீதிகள் இருக்குது அந்த நான்கு வீதிகளில் நான்கு கோபுரங்கள் இருக்கும் அது ரொம்ப சிறப்பானது அதுக்கப்புறம் வந்து திருவந்திபுரம் அங்கே கோயில் இருக்குது அதுவும் ரொம்ப ஃபேமஸான கோயில் அங்கே வந்து எல்லாேருமே வந்து வேண்டிக்கிட்டு இப்போ திருப்பதிக்கு இணையாக வந்து அந்த கோயிலை வந்து நறைய எல்லாேருமே வந்து பார்ப்பாங்க எங்கள் ஊர் சைடில் அங்கே போக முடியாதவர்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னால் இந்த கோயிலுக்கு போய்விட்டு அவங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வருவாங்க அதுக்கப்புறம் வந்து சிவன் கோயில் எங்கள் ஊரில் ஒரு சிவன் கோயில் இருக்குது அங்கேயும் வந்து சிவராத்திரி அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயிலாக நினச்சி இருக்குது அதுலேயும் வந்து தேரெல்லாம் இழுத்து ரொம்ப திருவிழா கொண்டாடுவாங்க அதுக்கப்புறம் வந்து எங்கள் ஊரில் வந்து அதுக்கப்புறம் மாரசியம்மன் கோயில்ன்னுட்டு ஒரு சாமி அவங்களுக்கும் அதேமாதிரி வந்து பதினாறு நாள் திருவிழா நடத்தி அதுவும் ஒரு சிறப்பு வாய்ந்த கோயில் ஏன்னால் சென்னை சேலம் திருச்சி அந்தமாதிரி வெளியூர்லேருந்தும் நிறையா மக்கள் வந்து அந்த கோயிலுக்கு வந்து அவங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க அதனால் வந்து அதுவும் ரொம்ப ஃபேமஸான கோயில் அதுக்கப்புறம் வந்து நெய்வேலி சுரங்கம் சுரங்கம் அது இருக்குது எங்கள் இதில் அது வந்து இப்போ வந்து அதன் மூலயமா அந்த மின்சாரத்தை எடுத்து பல ஆலயங்களுக்கு சொல்லுது அதனால் வந்து இவ்வளுவு சிறப்புகள் வாய்ந்தது தான் வாய்ந்ததாக கடலூர் மாவட்டம் உள்ளது அதுக்கப்புறம் வந்து நெய்வேலியில் இப்போ வேலுடையான்பட்டு அந்த முருகன் கோயில் இருக்குது அங்கே வந்து சிறப்பாக வந்து திருவிழாவெல்லாம் நடத்துவாங்க காவடியெல்லாம் வந்து எடுத்து பால்குடம் அந்தமாதிரி நூற்றி எட்டு பால்குடம் ஆயிரம் ஆயிரத்து எட்டு காவடி அதெல்லாம் எடுத்து அதில் வந்து அந்த கோயில் வந்து எடுத்து மக்கள் வந்து அவங்களுடைய வேண்டுதலை வந்து அவங்க ரொம்ப சிறப்பாக செஞ்சு அவங்க வந்து அவங்களுடைய ஆசையெல்லாம் பூர்த்தி செஞ்சுப்பாங்க